ஹலோ ஹலோ இது டெய்லர் ஷாப்பா இது டெய்லர் ஷாப்பா எனக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் நீங்கள் தச்சுக் கொடுத்த டிரெஸ் தான் போட்டுருக்காங்க சுடிதார் பிளவுஸ்ன்ட்டு எனக்கு அது பிடிச்சிருக்கு ஸோ நான் உங்கள்கிட்ட ஆர்டர் தரலாம்ன்னு ஒரு பிளான் இருக்கு பிரைஸ் பற்றிக் கேட்க தான் கால் பண்ணியிருக்கேன் ஒரு நார்மல் பிளவுஸ் தைக்க எவ்வளோ ஆகும் லைனிங் வச்சு தைக்க ஓ அதுவே நார்மலாக வந்து சுடி வந்து கொஞ்சம் ஓ ஓப்பன் டைப் சுடி வந்து தைக்க வேண்டியது வருது அதுக்கு எவ்வளோ ஆகும்

ஓ அப்படிங்களா சரி அப்போ எனக்கு வந்து எனக்கு ஆக்ச்சுவலி வந்து ஏ என்னுடைய கசின்க்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் தைக்க வேண்டியது இருக்கு பட் அது எனக்கு ரொம்ப சீக்கிரம் வேணும் ஸோ வந்து நியர்லி டேட்டில் வேணும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே ஸோ அது மாதிரி எதாவது ஃபீ அதிகமாக பே பண்ணி வாங்குவீங்களா ஓகே எக்ஸ்ட்ரா பேமென்ட் எவ்வளோ ஆகும் நார்மலாக தைக்க டூ தௌசண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஓ அப்படிங்களா சரி சரி ஓகே அப்போ என்ன வந்து நான் கொஞ்சம் பல்க்காக ஆர்டர்ஸ் தர மாதிரி இருக்கும் ஸோ எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குமா எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஓ ஓகேங்க தேங்க் யூ நான் கண்டிப்பாக விசிட் பண்ணுறன் ஓகேங்க தேங்க் யூ